ஆ ஆமாம் நீங்கள் யாரும்மா ஆ சொல்லுங்கம்மா சரிங்கம்மா சரி ஆ சரிங்கமா எ எந்த ஊரில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு சரிங்கமா சரிங்கமா சரி நாளைக்கு வர முடியுங்களா ஸ்கூலுக்கு ஆ இருக்கேங்கமா உங்களுக்கு எப்போது ட்ரான்ஸ்ஃபரு ஆ ஆர்டரை நீங்கள் வாங்குவீங்க எப்போது ஐ மீன் எப்போது ட்ரான்ஸ்ஃபர் அவிங்க அங்கே ஜாயின் பண்ணுறது சரி சரிங்மா சரிங்மா சரி நாளைக்கு வந்து ஆ நீங்கள் எப்போது ஃபிரீயாக இருப்பீங்க ஆ ஸோ ஓ நாளைக்கு வந்தீங்கன்னால் லெட்டர் மட்டும் எழுதி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஆ இந்தமாதிரி உங்களோடய ஃபிரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் எல்லாம் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் பாப்பாவோடய பேர் என்ன கிளாஸில் படிக்கிறாங்க அப்புறம் என்ன ரீஸன்க்காக ட்ரான்ஃஸ்பெர் வாங்க என்ன ரீஸன்க்காக டிசி கேட்குறீங்க அப்புறம் உங்களோடய சைன் மட்டும் போட்டுவிடுங்க ஆ வேறு எதுவும் ப்ரூஃப் வேணாங்கமா வேறு எதுவும் ப்ரூஃபெலாம் ஆ இல்லை இல்லை அதெல்லாம் எதுவும் வேணாம் நீங்கள் லெட்டர் மட்டும் எழுதிட்டு வாங்க நாங்கள் என்னனு பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு பாப்பாவோடய செர்டிஃபிகேட்டுஸ்ஸு டிசி எல்லாம் கொடுத்துடுவோம் என்னங்கமா ஆ ஆ கூட்டிகிட்டு வாங்க கூட்டிகிட்டு வாங்க கூட்டிகிட்டு ஆ பாப்பாவோடய சைனும் வேணும் உங்களோடய சைனும் வேணும் ஆ பா இங்கே எங்கையுமே பாப்பாவை படிக்க வைக்க முடியாதா ஐ மீன் உங்கள் சொந்தகாரவங்க வீட்லெலாம் தங்க வைக்க முடியாதா சரிமா சரி சரிங்கமா இங்கே பக்கத்தில் வேணா ஹாஸ்டெல் இருக்குது நீங்கள் வேணா அங்கே கேட்டு பார்க்க முடியுமா ஏன்னால் பாப்பா நல்லா படிக்கிற பெண்ணு அவளுக்கு வந்துட்டு வேறு ஆ வேறு ஒரு பிஜி போகிறப்ப அவளுக்கு கொஞ்சம் பிக்அப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் என்னனு இங்கையே பாருங்கள் ஆ நீங்கள் நாளைக்கு நாளைக்கு வேணால் வாங்கமா என்னனு நம்ம நேரில் பேசிக்கலாம் இல்லைனா உங்களுக்கு நான் அட்ரஸ் வேணால் நான் சொல்கிறேன் இது தான் உங்கள் நம்பருங்களா சரிங்கமா நான் இந்த நம்பருக்கு உங்களுக்கு வாட்ஸ்ஆப் பண்ணி விட்றேன் ஆ சரிங்க ஆ ஆ ஆ சரிங்கமா நாளைக்கு வாங்க